நான் இப்போ வந்து மொபைலை பற்றிதான் சொல்லபோறேன் மொபைலில் உள்ள நெகட்டிவ் விஷயத்தை பற்றி மொபைலில் நெகட்டிவ் விஷயம்னு பார்த்திங்கனா இப்போ பெரும்பாலும் மக்கள் வந்து எல்லோருமே வந்து இப்போ எல்லாருகிட்டியுமே வந்து மொபைல் இருக்கு யாருகிட்டியுமே இல்லாமல் இல்லை இருக்கிற மக்கள் முக்காவாசி எல்லாருகிட்டியுமே இருக்கு இப்போது மொபைல் வச்சிருக்குற எல்லோருமே அதிகமாக அவங்களோட சட்டைப்பையிலதான் மொபைலை வச்சுருப்பாங்க ரொம்ப நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நேரம் போக ரொம்ப நேரம் வந்து சட்டைப்பையிலதான் இருக்கும் அப்போது வந்து நம்ம நம்மளோட இதயத்துக்கு வந்து அதிக பாதிப்பை வந்து இந்த மொபைல் வந்து தரும் அதோட அந்த ஹீட்டு எல்லாம் வந்து இதயத்தை இப்போ இதயத்துக்கு வந்து ஆபத்து விளைய வைக்கிற விளைவில் இருக்கும் அதுவந்து நெகட்டிவான விஷயம்தான் இப்போ அதிகம் பேர் வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ ஏழு மணிநேரம் எட்டு மணிநேரம் அப்படி உடம்ப குனிஞ்சுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட கழுத்து இதல்லாம்கூட பார்த்திங்கனா அப்படியே வளைஞ்ச மாதிரியேதான் உக்காந்துருப்பாங்க நிமிறவே மாட்டாங்க கழுத்து எல்போ வந்து பாதிக்கும் ஆமா எட்டு மணிநேரம் ஒம்பது மணிநேரம்னு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க காதில் வைச்சபடி அப்படி பேசுகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா பிரைனை வந்து பாதிக்க வாய்ப்பு உண்டு ஃபோனை எடுக்காமல் ரொம்ப நேரம் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால கால் பேசுகிறப்ப ஃபோன் ஹீட் ஆகும் மாக்ஸிமம் அதிகமாக அந்த ஹீட்டிங் வந்து நம்ம இது வந்து பிரைனை வந்து தாக்கும் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கு பேண்ட் பாக்கெட்லேயே வச்சு இருப்பாங்க அதுவும் கெடுதல்தான் நம்ம பேசுகிறப்ப ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம வந்து பணம் ஏதாச்சும் அனுப்புறோம் அதுலேயும் இப்ப வந்து எரர் காட்டலாம்ன்ட்டு நெட்ஒர்க் எரரு இதுமாதிரி ஸ்டாப்பாகி போய்டலாம் நம்ம திரும்ப பேங்க் போய்தான் நம்ம இது பண்ணி ஆகணும் அமௌண்ட் வரது வராது அது இது பே பண்ணியே ஆகணும் நம்ம ஏகப்பட்ட விஷியங்கள் மொபைல்லேயே நெகட்டிவாக இருக்கு நான் இப்போ ஸ்கூல் பசங்கள் எல்லோரையும் பார்த்திங்கனா முக்காவாசி நேரம் மொபைலில்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வந்து நைட்டு சாப்பிடாம கூட மொபைல் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே இப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு பாதிப்பு வந்துடும் இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கனா இப்போ வளர்கிற குழந்தைகளே இப்போ அதிக நேரம் வந்து பார்த்திங்கனா இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால கண்ணை பாதிக்க வந்து வாய்ப்பு உண்டு நம்மளோட கண்களை வந்து கண்களோட பார்வை திறன் குறைய வந்து நமக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நிறையா பேர் வந்து செல்லு வந்து நைட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு எட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா கூட தூங்காமல் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணி வரைக்கும் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நைட்டில் நைட்டில் பார்த்திங்கனா இருள் சூழ்நிலையில் இருக்கிறதுனால வெளிச்சம் அவ்வளோவா இருக்காது வீட்டில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கனா அந்த மொபைலோட லைட்டு வந்து பவராக காட்டும் அதோடு இது வந்து நம்ம கண்ணை பாக்கிறப்ப கண்ணை வந்து கூசும் அந்த அளவுக்கு ப்ரைட்னெஸ் வச்சு பார்ப்பாங்க அது ரொம்ப நேரம் வந்து மூணு மணிநேரம் நாலு மணிநேரம் வந்து நம்ம இந்த இருட்டிலே மொபைல் பாக்கிறதுனால நம்ம கண் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் கண்ணோட கூசுகிற திறன் எல்லாம் இதாகும் அதனாலேயே கண் பார்வை வந்து சீக்கிரம் வந்து மறைய வாய்ப்பு உண்டு எல்லோருக்கும் சின்ன வயசுலேயே நிறைய பேர் பார்த்திங்கனா இப்போ கண்ணாடி போடுறாங்க இருபது வயசு இருபத்ரெண்டு வயசு படிக்கிற பசங்க கூட இப்போ கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுச்சிங்க எல்லா இந்த இதுவும் மொபைலாலேதான் அவங்களோட கண் பார்வை கொறையற அளவுக்கு இப்படி மொபைலில் வந்து நெகட்டிவ்வான விஷயம் நிறையவே இருக்கு